நான் செய்த சாதனை வந்து நான் படிக்கிற நான் படித்து முடித்தது டிகிரி வாங்கினது எல்லாமே என்னோடய சாதனை தான் ஆனால் அதெல்லாம் விட என் லைஃப்ல ஒரு பெரிய சாதனை படைத்தேன் அது என்னன்னா என்னோடய பையனுக்கு வந்து சுடுதண்ணியில் கையை விட்டுட்டான் தம்பி அது ரொம்ப பாயிலாகி அவன் கை வந்து ரொம்ப அதாவது நின்று போகிற ஸ்டேஜ்லலாம் இருந்துச்சு அப்போது ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்னுடுமெலாம் சொன்னாங்கள் ஆனால் நான் அதெல்லாம் வந்து ஒரு மதராக ஒரு அம்மாவாக நான் வந்து என்னால் முடியும் என் பிள்ளை கையை திருப்பி நான் வந்து ஃபிஸியோ பண்ணி எல்லாமே பண்ணி அவனை எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண வச்சேன் அது வந்து நான் ரொம்ப சாதனையாக நினப்பேன் ஒரு அம்மாவாக நான் ஜெயிச்சதாக நான் கண்டிப்பாக நினப்பேன் இன்றைக்கு என் பையன் வந்து எல்லாமே செய்கிறான் எதெல்லாம் டாக்ட்ரு வந்து இவனால் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் நான் வந்து என் பையனை செய்ய வச்சேன் அது வந்து நான் ரொம்ப சாதனையாக நினப்பேன் நான் தினம் ஜாக்கிங் வந்து அவ்வளோவா ஒரு ஹாஃப்பனவர் தான் ஓடுவேன் ஏன்னா பிள்ளைங்களை பார்க்கவே இங்கே டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் இப்போது ரொம்பலாம் வந்து ஓடலாம்மாட்டேன் எப்போயாச்சும் ஒரு அரமணிநேரம் எப்போயாச்சுன்றத விட டெய்லியும் ஒரு அரமணிநேரம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னோடய இலக்கு என்னன்னா என் பிள்ளைங்களை படிச்சு பெரியாளாக ஆக்கணும் ரொம்ப பெரியாளாக ஆக்கணும் என்ன துறை அவன் படிக்கணும்னு ஆசைப்பட்றானோ அந்த இலக்கு வரையும் கொண்டு போய் நான் அவனை சேர்க்கணும் ரெண்டு பேர்த்தையுமே ஒரு பெரிய லெவல்ல போய் உட்கார வைக்கணும் இதுதான் என்னோடய ஆசை இலக்கு கண்டிப்பாக இந்த ஆசை வந்து ரொம்ப பெரிய ஒரு போராட்டமாகதான் இருக்கும் ஆனால் நான் கண்டிப்பாக அதை அடைஞ்சிருவேன் இன்னொன்று வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் பேருக்கெலாம் படிக்க வைக்கக்கூடாது எப்பயுமே நீ என்ன படிக்கிற உன்னோடய ஸ்டடீஸ் லெவல் இப்போது ஒரு ஐ ஐஏஎஸ் ஆகணுமா அந்த ஐஏஎஸ் லெவல்ல முடிக்கிற வரையும் பிள்ளைங்கள போராட வச்சு நான் அதை ஜெயிக்க வைப்பேன் இல்லை ஒரு ஐபிஎஸ் எதுனாலும் சரி இப்போது ஒரு வேறு எதா ஒரு ஃபீல்டில் படித்தாலும் சரி அந்த ஃபீல்டில் என்னென்னலாம் இருக்குது நீ எதெதுல்லாம் முடிச்சால் பெரிய ஆளாக வர முடியுமோ அது எல்லாத்தையும் என் பிள்ளைங்களை படிச்சு அந்த இலக்கை அடைய வைப்பேன் நான் என் என்னோடய சாதனைனா நான் அதைதான் சொல்லுவேன் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு இன்சிடெண்ட் சொன்னேன்ல அதுதான் என்னோடய சாதனை இன்றுவரைக்கும் அதை நினச்சி நான் ரொம்ப எனக்குள்ளேயே அந்த உயர்ந்த இடத்துல வச்சுருக்கேன் நான் ஒரு அம்மாவாக நான் என் பிள்ளையை என்னோடய மகனோடய கையை நான் காப்பாற்றிருக்கேன்